நான் எப்பவுமே காலையில் மார்னிங் வந்து வாக்கிங் போவேன் வாக்கிங் போகும்போது எனக்கு அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஹெல்த் வந்து நல்லா நம்ம பாடி வந்து ஃபிட்டாக வெச்சுக்கலாம் அப்போதான் வந்து நம்ம பாடியில் வந்த வர எக்ஸ்ட்ரா கலோரிஸ் எல்லாம் நம்ம வந்து பேர்ன் பண்ண முடியும் அப்போதான் வந்து நம்ம வெயிட் வந்து எப்பவுமே நம்ம ஒரு கரெக்டான இதில் மெயின்டென் பண்ணலாம் நம்ம இப்படி வாக்கிங் போகும்போது நமக்கு வந்து நல் நல்ல ஒரு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸாகவும் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவும் அந்த டே ஃபுல்லாக வந்து நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நல்ல ஒரு நமக்கு ஒரு மைன்செட்டே வந்து ஒரு ஹேப்பியாக இருக்கும்